கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கில் வந்து இப்போது ஓஏபி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து அதனால் வந்து முதியோர்கள் அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் நிறையா பயன்கள் இருக்குது அப்புறம் ரேஷன் கடையில் வந்து ஒரு மாதத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து ஃப்ரீ அதனால் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறையா பேருக்கு வந்து பயன் இருக்குது அடுத்து வந்து ஆர்எம்எஸ்கே ஸ்கீமில் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்த்திய காரிக்ரம் ஸ்கீமில் ஸ்கூல் ஹெல்த்து அயன் டிஃபிஷியன்ஸி இருக்கிறவங்களுக்கு அயன் மாத்திரை டிவார்மிங் அப்புறம் அனீமியா ரத்தசோகை இருக்கிறவங்களுக்கு செக்கப்பு ஹெல்த்து மன்த்லி செக்கப் எல்லாம் பண்றாங்க அப்புறம் கிருஷ்ணகிரியில் வந்து வீடு தேடி மருத்துவம் பண்ற ஒரு ஸ்கீமில் வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்க்கறாங்க ஆமாங்க எங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி இப்போது புதுசாக மெடிக்கல் காலேஜ் ஒன்று திறந்துருக்காங்க இதனால் வந்து எந்தவொரு அவசரம் எது இருந்தாலும் போய் அங்கே காட்டிக்கலாம்